நான் ஃபஸ்ட் ஸ்டேண்டர்டு படிக்கிற நான் ஃபஸ்ட் ஸ்டேண்டர்டு வந்து பொரசபாளையம் என்ற ஊ கிராமத்தில் படித்தேன் அப்போது ஃபஸ்ர்ட் டூ ஃபிப்த் வரைக்கும் நல்லா படித்துட்டுதான் இருந்தேன் நான் படிக்கிறதை பார்த்துட்டு அந்த ஊரில் திருவிழா வைப்பாங்க அந்த ஊர் தலைவர் வந்து எனக்கு வருடா வருடம் டிபன் பாக்ஸ் பிரைஸாக கொடுப்பாங்க அப்றம் ஃபிப்த் டூ சிஸ்த் வந்தேன் நல்லிபாளையம் ஹைஸ்கூலில் படித்தேன் அந்த ஹைஸ்கூலில் சிஸ்த் ஸ்டேண்டர்டு நல்லாதான் படித்துட்டு இருந்தேன் அப்புறம் எய்த் அப்புறம் எய்த் ஸ்டேண்டர்டு வந்தேன் எய்த் ஸ்டேண்டர்டில் நான் மேக்ஸ் நல்லா போட்டேன் அதனால எனக்கு எங்கள் டீச்சர் வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க பேனா கிஃப்டாக கொடுத்தாங்க அப்றம் டென்த் ஸ்டேண்டர்டு வந்தேன் டென்த் ஸ்டேண்டர்டில் முன்னூற்றி நாற்பதுதான் மார்க் எடுத்தேன் டென்த் ஸ்டேண்டர்டில் எனக்கு எல்லா டீச்சர்ஸும் பிடிக்கும் அப்புறம் எல்லா டீச்சர்ஸும் என்னை பாராட்டுவாங்க நல்லா படிங்க அப்படினு சொல்லி பாராட்டுவாங்க அப்புறம் டென்த்து முடித்து டுவல் லெவன்த் ஸ்டேண்டர்டு வந்தேன் லெவன்த் ஸ்டேண்டர்டும் அதே ஹைஸ்கூலில்தான் படித்தேன் ஹைஸ் ஸ்கூல் வந்தோடனே டான்ஸ் வச்சாங்க அதில் நாட்டுப்புற பாடலுக்கு நான் கலந்துக்கிட்டேன் அதிலேயும் பரிசு வின் பண்ணுனேன் அப்புறம் டுவல்த் ஸ்டேண்டார்டு வந்தேன் ஹெச்எம் சார் என்னை ரொம்ப பாராட்டுனாங்க டுவல்த் ஸ்டேண்டர்டில் அதிகமாக மார்க் எடுக்கனுன்னு என்கிரேஜ் பண்ணுனாங்க அப்புறம் எனக்கு உடம் இடையில் உடம்பு சரியில்லாமல் போயிடுத்து அதனால எண்ணூத்தி இருபத்தி ஒன்றுதான் மார்க் எடுக்க முடிஞ்சது என்னால டுவல்த்தில் அப்புறம் காலேஜ் என்ன கொண்டு போய் சேர்த்துனாங்க நாமக்கல் இராமலிங்கா காலேஜ் தான் போய் சேர்ந்தேன் அங்கேயும் தேர்ட் இயர் வரைக்கும் படித்தேன் படித்துட்டு ஃபிரீயாக லேப்டாப் கொடுத்தாங்க லேப்டாப் வாங்கினேன் அதுக்கப்புறம் வீட்டில் அலைன்ஸ் பார்த்தாங்க அலைன்ஸ் பார்த்தோன்னே மேரேஜ் ஆயிடுத்து மேரேஜ் ஆனொடனே எனக்கு ஒரு பையன் எனக்கு அவிஸ்ங்கிற ஒரு பையன் பிறந்தான்